நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன தேவைனா நம்மக்கிட்ட இருக்கிற குணமோ அதெலாம் நம்ம வந்து யாருமே நம்மக்கிட்ட இருக்கிறத பார்க்க மாட்டாங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரௌண்ட் இருக்கா நல்ல பணம் காசு இவங்கக்கிட்ட இருக்கா நல்ல ஒரு பேக்ரௌண்ட் இருக்கா அப்படின் தான் பார்ப்பாங்க அந்த ஒரு பணம் காசு இருந்தால் தான் நம்மக்கிட்ட நாலு பேர் வந்து நம்மக்கிட்ட மதிச்சே பேசுவாங்கள் அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு லெவல்ல இல் இல்லாமல் இருந்தால் நம்மள மதிக்கக்கூட மாட்டாங்கள் நம்ம வீடு பக்கம் வந்து பார்க்கக்கூட மாட்டாங்கள் இப்போ ஏதோ ஒரு விசேஷம் அப்படினாக் கூட நம்ம அந்த ஃபேமிலியில ஒருத்தவங்களாக இருந்தாக்கா நம்மக்கிட்ட பணம் காசு இல்லை அப்படினாக்கா நம்மக்கிட்ட மதிச்சு கூட வந்து வீட்டு தேடி வந்துக் கூட பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்கள் அதனால் நான் வந்து வாழ்க்கைக்கு வந்து நிறையா பணம் காசு தான் தேவை அதே மாதிரி நல்ல ஒரு பேக்ரௌண்ட் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் அந்த வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து பணம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம குடும்பமும் முக்கியம் தான் அந்த குடும்பத்தையும் நம்ம வந்து அனுசரித்து இது பண்ணணும் நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருந்தால் தான் அந்த வாழ்க்க வந்து ஒரு நல்ல இதாக ஆகும் அதே இப்போ நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணிட்டிருக்கோம் அப்படினாக்கா கூட்டு குடும்பமும் இருக்கும் தனியாகவும் இருக்கும் நான் என்ன சொல்லுவேனா கூட்டு குடும்பத்திலன்ட்டு இருந்தாக்கா அந்த நம்ம வா வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தால் ஏதோ ஒரு அட்ஜஸ்மெண்ட் இருக்கும் நம்மள பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு குலந்தையோ ஏதோ ஒன்று பிறக்குது அப்படினாக்கா நம்மள வந்து பார்த்துக்குவாங்க அந்த குடும்பத்தை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணுன்றது வந்து நல்லா நம்ம அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து கற்றுக்கலாம் அதுவும் ஒரு நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம தனியாக வந்தாக் கூட அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணுறமோ அதை வந்து நம்ம தனியாக வந்து கூட நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம நல்ல படியாக கொண்டு போ கொண்டு போய்க்கலாம் அது தான் நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு முக்கியமான இது தான் அதுபோக ஒரு நல்ல வேலைனு ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில வந்து எப்படிவேணாலுமே வந்து நம்ம முன்னேறிடலாம் நம்ம நம்ம படிக்கிற நம்ம படிக்கிற படிப்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம என்ன படிக்கிறோன்றது வந்து நம்ம நம்ம குலந்தைங்களுக்கா இருக்கட்டும் சரி நம்ம தங்கச்சியோ இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி நம்ம படிக்கிற ப அந்த படிக்கிற படிப்பை வந்து நம்ம நல்ல படியாக கத்துக்கொடுத்து அவங்கள வந்து நல்ல படியாக வழிமுறைய நம்ம கொண்டு போனோம்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லா அவங்க கொண்டு போய் விடுவாங்கள் அந்த வாழ்க்கைய வந்து அவங்க வாழவும் கத்துக்குவாங்கள் நான் அது தான் சொல்லுவேன் படிப்பும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கணும் ஏன்னா அந்த படிச்சால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளத்துக்கு நம்ம போய் நல்லா உட்கார முடியும் நம்ம ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்க முடியும் அந்த நம்ம ஃபேமிலியை நம்ம நல்ல படியாக பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இருக்காது எந்த ஒரு இதுமே இருக்காது அதனால் நம்ம நல்ல படியாக அந்த படிப்பை வந்து நம்ம குலந்தைங்களுக்கோ இல்லை நம்மக் கூட இருக்கிறவங்களுக்கோ நல்லா நம்ம ஒன்று வந்து கொடுத்துர்ணும் இந்த வாழ்க்கைக்கு வந்து தேவையானது வந்து ஒன்று படிப்பும் இருக்குது அதுபோக அவங்க வாழ்க்கையில வந்து அந்த படிப்பை வச்சே அவங்க வந்து மேலே வந்துடுவாங்க நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து அந்த படிப்பு மூலயமாவே மேலே வந்து அவங்க இருந்துக்குவாங்கள் அதே மாதிரி நம்ம வந்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக் கொடுக்குறோம்னாலும் அவங்களுக்கும் நம்ம இது பண்ணும் தனியாக போனால் எப்படி இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த வாழ்க்க இதையும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையும் நம்ம நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வாழ்றது வாழ்க்கைக்கு வந்து மெயினாக வந்து நம்மக்கிட்ட பணம் காசு இருந்தால் தான் நாலு பேர் நம்மள மதிப்பாங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் மட்டும் தான் அதுக்காக நம்ம வாழ்க்கைய தேடி நம்ம தொடர்ந்து ஓடணும் நம்மக்கிட்ட நாலு ஒரு நல்ல வீடோ இல்லை நல்ல ஒரு இதா இருந்தால் மட்டும் தான் நம்ம வீடை தேடி வந்து நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட பழகி நம்மளை வந்து நாலு பேர் மதிக்கவும் செய்வாங்கள் அதனால் நம்ம நல்ல ஒரு படித்து நல்ல வந்து நம்ம ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு கை நிறையா சம்பாரித்து அதுக்கப்புறமேட்டு நம்மளோடய வாழ்க்கைய வந்து நம்ம அதை வந்து வாழ தொடங்க முடியும் அதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாகவே இருக்குது நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னாக்கா இது எல்லாமே இருந்தால் தான் இந்த நான் சொன்னது எல்லாமே இருந்தால் மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம நல்ல படியாக ரன் பண்ணி நல்ல படியாக கொண்டு போக முடியும் அதே நம்ம குலந்தைங்களுக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லிக்கொடுத்தா மட்டும் தான் அந்த குலந்தைங்களும் நல்ல படியாக வந்து வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு நிலமைய வந்து இது பண்ணுவாங்கள் அந்த வாழ்க்கைய அவங்க வந்து புரிந்து அவங்க நம்ம கஸ்டத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தா தான் அவங்க வந்து அந்த வாழ்க்கைக்கு வந்து அவங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும் அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் நீ இதெல்லாம் பண்ணணும்மா இதெல்லாம் பண்ணக் கூடாது அப்படின் நம்ம சொல்லி கொடுக்குணும் சொல்லி கொடுத்தா மட்டும் தான் அவங்க பெருசானால் அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஏன்னா அவங்களோட வாழ்க்கன்னும்போது அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்க்குற பார்வை தான் இருக்குது அதனால் நம்ம நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா அவங்க வந்து நல்ல படியாக வளர்ந்து அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கும் அவங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கிறத்துக்கும் நம்ம வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரோடய வாழ்க்கையும் வந்து ஒவ்வொன்றும் வந்து பேஸ் பண்ணி இருக்குது அவங்கவுங்க என்னென்ன பேஸ் பண்ணி இருக்கோ அதை மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா நம்மளோடய வாழ்க்கையில நல்லா இருக்கும்